ஓவியம் வரையணும்னால் அதுக்கு முதலில் நமக்கு நிதானமும் கவனமும் தேவை நமக்கு நிதானம் இருந்தால் தான் அந்த ஓவியத்தை நம்ம ஒழுங்காக முடிக்க முடியும் கவனம் இருந்தால் தான் எந்த தப்பும் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் ஒரு ஓவியத்தை முடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் எல்லா நான் வரையக்குள்ள ஒரே பென்சிலை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டிந்தேன் அதுக்கு அப்புறமாக தான் தெரிஞ்சுது ஒரே பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது ஒரே பென்சில் யூஸ் பண்ணால்தான் நமக்கு ஓவியம் வராது அப்படின்னு அதுக்கு அப்புறமாக யூடியூபில் கூகுளில் தேடிப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பென்சிலில் நிறைய வகை இருக்குது அதுவும் ஓவியம் வரையிறதுக்குது நிறைய வகையான பென்சில்லாம் இருக்குது உதாரணமாக அதுக்கு ஹச் டூ ஹச்பி ஹச் ஒன் ஹச் ஏபி இது போல நிறைய வகையான பென்சில்லாம் இருக்குது இந்த இந்த டைப்பான ஓவியம் வரையணும்னால் இந்த பென்சில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் கூகுளையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வரையணும்ன்ற ஓவியம் வரையணும்ன்றதுக்கான ஆர்வம் வந்ததுக்கான காரணம் வந்து நான் சின்ன வயசில் ஒரு கோயிலுக்குப் போயிருந்தேன் அப்போ என்னை பார்த்து அப்படியே ஒரு ஓவியர் எனக்கு வரைஞ்சு கொடுத்தாரு என்னை அதை பார்த்ததுலேருந்து தான் எனக்கு வரையணும் என்ற ஆர்வமே வந்தது அதுக்கு அப்பறம் தான் நான் வரைய ஆரம்பித்தேன் வரைய ஆரம்பித்து இப்போது ஓரளவுக்கு நான் வரையறேன்னால் அதுக்குக் காரணம் அவர் தான்